கிராமப்புறங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சினைகள் என்ன பார்க்கலாம் நிதி ஆதரவு விவசாயிகளுக்கு போதுமான விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான பணம் இல்லாத பட்சத்தில் வங்கிகள் மகளிர் குழுக்கள் நிதி நிறுவனங்கள் இந்தமாதிரி பல இடங்கள் கடன் வாங்கி விவசாயம் பண்ணவேண்டிய சூழ்நிலை அமையும் அவ்வாறு அமைகிற போது நிதி கிடைக்கிறது ஒரு சவாலாக இருக்குது சரியான நேரத்தில் நிதி கிடச்சா மட்டுந்தான் சரியான காலகட்டத்தில் விவசாயம் பண்ண முடியும் வானிலை மாற்றம் இப்போலான் காலநிலைகள் மாறும் போது சரியான நேரத்தில் மழை வருன்னு எதிர்பார்த்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சரியான நேரத்தில் மழை வரதே இல்லை ஒவ்வொரு விதமான பயிர்களையும் வெவ்வேறு காலநிலைக்கு ஏற்றமாதிரி விவசாயம் பண்ணணும் விவசாயிகள் வானிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க வானிலை மாற்றத்திலேயும் விவசாயிகள் சில சவால்களை இந்தமாதிரி சந்திக்க வேண்டி இருக்குது தொழில்நுட்ப உதவி மற்றும் சிறு விவசாயிகளுக்கு பயிற்சி விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகள் கிட்டேயும் எல்லா விதமான தொழில் நுட்ப வசதிகளும் இருக்கும்னு சொல்ல முடியாது சில வகையான வசதிகள் மட்டுமே வச்சுக்கிட்டு விவசாயிகள் எல்லா விதமான அதாவது வெவ்வேறு வகையான விவசாயத்தையும் எளிமையாக செய்ய முடியாது இதுவும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது சிறு விவசாயிகளுக்கு முறையான பயிற்சி அதாவது விவசாயம் பண்ணுற சரியான முறை என்னெனனு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ண தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான முறையான பயிற்சி இருக்கிறது இல்லை அதை எங்கே யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்குறது தெரியிறது இல்லை இந்தமாதிரியான பல சவால்களையும் பிரச்சினைகளையும் கிராமப்புற விவசாயிகள் சந்திக்கின்றாங்க